என்னை சிந்திக்க தூண்டிய புத்தகத்தை நான் அடிக்கடி படித்திருக்கிறேன் தினந்தோறும் படிப்பேன் அது என்னவென்றால் சமூக சீர்திருத்தம் மற்றும் மக்களுக்கு பல பொருட்களை கண்டுபிடித்த உபயோகமான பொருட்களை கண்டுபிடித்த தலைவர்களுடைய வாழ்க்கை சரித்திரமாகும் அது வந்து எனக்கு அவர்களைப்போல வாழ வேண்டும் அவர்களைப் போலவே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்ற யோசனை தந்தது எம்ஜிஆர் உடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும்போது அவர் திரைப்படத்தின் மூலமாக அநேகருக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துக் கூறினார் அவர் தலைவராக நாட்டிற்கு வந்துபோது மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார் அதனால் இன்று வரைக்கும் மதிய உணவு திட்டம் இருக்கிறது பிள்ளைகள் நன்றாய் சாப்பிட்டு உயிர் நல்ல மனநிலையோடு நல்ல படிக்கிறார்கள் உணவு தான் மனநிலையையும் உடலையும் பாதுகாக்கக்கூடியது உணவைக் கொடுத்ததுனால தான் அநேக புதிய தலைவர்கள் எழும்புகிறார்கள் நன்றாக படிக்கிறார்கள் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுகிறது பெரியாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும்போது பெரியார் அனைவருடனும் ச சமமாக இருக்க வேண்டும் சாதி ஒழிப்பை நீக்க வேண்டும் என்று சொன்னார் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற தீங்கை எல்லாம் அவற்றையும் அவர் அகற்றினார் அதை தெரிந்துகொண்டு பெண்களுக்கு யாராவது தீங்கு விளைவித்தால் அதை சரி செய்ய ஏனால் என்னால் முடிகிறது ஆ காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகத்தின் மூலமாக இந்தியா இந்தியாவிற்கு விடுதலை வாங்கிக் கொடுத்தார் சமாதானம் பண்ணினால் உலகத்தையே சுதந்திரிப்பார்கள் என்று வேத வாக்கு இருக்கிறது போல அவர் எல்லோருடனும் சமாதானமாக இருந்தார் நமக்கும் அனைவ அனைத்தும் சுதந்திரமாகும் என்று தெரிந்துகொள்ள முடிகிறது கால்டுவெல் தமிழ் இலக்கியத்தை இயற்றினார் அவர் தமிழ் மொழிக்கு விளக்கங்களை கொடுத்தார் தமிழ் மொழி அனைத்தும் மொழிகளிலும் கலந்திருப்பதை எடுத்துக் கூறினார் தமிழ் மொழி என உடைய அதிசயங்களையும் தமிழ் மொழி உடைய அ முக்கியத்துவத்தையும் அதன் உள்ள கருத்துக்களையும் அறிந்து கொள்வதற்கு கால்டுவெல் மிகவும் உதவினார் அவர் தன்னுடைய நாட்டினுடைய நே மேன்மையான நிலைமையை விட்டுவிட்டு இங்கே வந்து அதிக உடல் பாதிப்புடனும் வெயிலிலும் அநேக உடல் நோயிலும் அதிலிருந்து மக்களுக்கு தமிழ் மொழியை விளக்கிக் கூறினார் தமிழ் மொழியுடைய க ஆழங்களை புரிந்துகொள்ள செய்தார் அதனால் நான் தமிழ் மொழிய நான் திறமையாக கற்றுக்கொள்ள முடிகிறது இலக்கண நூல்கள் எழுதுனது வந் நான் தமிழ் இலக்கணத்தை நான் கற்றுக்கொள்ள முடிகிறது சீகன் பால்க்கு நாட்டுக்கு வந்து தா அச்சு இயந்திரத்தைக் கொடுத்தார் தமிழ் மொழி அவர் முதலாவது கற்றார் தமிழ் மொழி அவர் கற்றுக்கொள்ளும்போது கற்றுக்கொடுக்க ஆள் இல்லாமல் தரையிலே அவற்றையே பலமுறை எழுதி எழுதி கையெலாம் கிழிந்து அவர் அதை கற்றுக்கொண்டு ஆ ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீடு வீடாகச் சென்று சிறு தமிழ் சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வ கூட்டிக்கொண்டு வந்து அவர்களுக்கு கல்வி அறிவையை கொடுத்தார் பே பேச்சு பேசுவதற்கு சரியான மொழியைக் கற்றுக் கொடுத்தார் எதை சொல்லவேண்டும் எதை சொல்லக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தார் படிப்பை கற்றுக் கொடுத்தார் அநேக க கல்வி நிலையங்களை நிறுவினார் அச்சு இயந்திரத்தின் மூலம் பேப்பர் வடிவிலே அநேகருக்கும் படிக்கிறதுக்கு கொடுத்தார் இந்நாள் வரைக்கும் அந்த அச்சு இயந்திரம் நம்முடைய நாட்டிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அச்சு இயந்திரம் வந்ததினால தான் நான் அநேக புத்தகங்கள் வெளியிட முடிகிறது இதுமாதிரி ஒவ்வொரு தலைவருகளையும் ஆக நான் அப்படி வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும்போது எனக்கு அவர்களைப் போல வாழ வேண்டும் அவர்களைப் போல நன்மை செய்ய வேண்டும் நம்முடைய பிறந்ததிற்கு நோக்கம் இருக்க வேண்டும் நம்மளும் புத்தகத்தில் ஒரு பக்கமாய் இருக்க வேண்டுமென்ற யோசனைகளை எனக்கு தந்து கொண்டு இருக்கிறது மேலும் பல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கும் ஆ அப்படியாக நடக்க வேண்டுமென்று தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் படிப்பில் அவர் தோல்வியுற்றவர் என்று ஆசிரியர்களால் விரட்டப்பட்டார் அம்மா அவர்களுக்கு த தெரியாது இப்படி அவர்கள் ஆசிரியர் எழுதிக் கொடுத்ததை மறைத்து அவர்களுக்கு தெரியாதபடி தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுக்கு தெரியாதபடி நீ தான் நன்றாக படிக்கிறவன் உன்னைய உன்னை இப்போது உனக்கு சொல்லிக் கொடுக்க அவர்களுக்கு திறமை இல்லை என்று எழுதிக் கொடுத்துருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு மாறுதலாய் சொல்லி அவர்களே கற்றுக் கொடுத்தார்கள் அவர் படிப்பறிவற்றவராய் இருந்தது படித்தாலும் அவர் மின்விளக்கை கண்டுபிடித்துக் கொடுத்தார் இந்நாள் வரைக்கும் மின்விளக்கு நம் பார்த்துக்கொண்டு இருக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களால் தான் இதேபோல நான் அனைத்து காரியங்களையும் அந்த வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிப்பம்போல் படிப்பதன் மூலம் நான் கற்றுக் கொள்ள முடிகிறது கடைப்பிடிக்க முடிகிறது அம்பேத்கார் சமத்துவம் இல்லாமல் இருந்த தீண்டாமை பழக்கத்தினால் விரட்டப்பட்டு அவரு முடிவெடுத்தார் மேல் நாட்டிற்கு சென்று நான் படிப்பறிந்து படிப்பு பெற்றால் இந்த தீண்டாமையை ஒழிக்கலாம் என்று படிப்பு ப சட்டங்களை எல்லாம் படித்துக் கொண்டு வந்தார் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எழுதப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் அம் நம்முடைய தலைவர் அம்பேத்கார் அவர்களால் இயற்றப்பட்டது தான் அவர் கீழ் ஜனம் மாதிரி வம்சத்திலே பிறந்தாலும் அதை எல்லாம் நீக்கி அம்பேத்கார் என்றால் சட்டம் இயற்றியவர் என்ற பெருமைப்பட வைத்தவர் அவர் அவர் இல்லை என்றால் இப்பொழுது இன்னும் கீழ் மக்கள் என்ற பெயரே ர அநேகருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அவர் அந்த நிலையை மாற்றி படிப்பறிவினால் சட்ட திட்டங்களை கற்று கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்ததினால் தீண்டாமை மாற்றப்பட்டுள்ளது இதுபோல ஒவ்வொரு தலைவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கும்பொழுது அவர்களைப் போலவே நானும் க அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்க என்னால் முடிகிறது ஒவ்வொரு புத்தகத்தை படிப்பதன் மூலமாக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிகிறது காமராஜர் அநேக நீர் அணைகளை கட்டி கொடுத்த ஓ நீர் அணைகளை எப்படி ஸ் பாதுகாக்க வேண்டும் என்று என்னால் கற்றுக் கொள்ள முடிகிறது ஒவ்வொரு தலைவர்களும் ஆ அநேகர் அறிஞர் அண்ணா நம்ம தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை வாங்கிக் கொடுத்தார் நம்ம எங்கையும் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ்நாடு என்று தமிழ் பேசுகிற நமக்கு சிறப்பான பேரை அவர் அறிஞர் அண்ணா வாங்கிக் கொடுத்தார் இதேபோல நம்ம நாமும் ந நம்ம அவரைப் போலவே நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமென்ற உந்துதல் எனக்கு வருகின்றது புத்தகங்களால் தான் உன் உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று என்ற என உணர்வு எனக்கு தூண்டுகிறது நானும் புத்தக வா வாசிப்புக்களை இருக்கிறேன் புத்தகங்களில் அநேக புத்தகங்கள் எனக்கு வாசிக்க கிடைக்கிறது நானும் புத்தக கண்காட்சிகளிலே சென்று புத்தகம் அதிகமாக வாங்கிப் படிப்பேன் எ என்னுடைய ப்ரெண்ட்ஸுகளுக்கும் அந்த புத்தகத்தை வாங்கி கொடுப்பேன் புத்தகத்தை படிப்பதனால் தான் தலைவர்களைப் போலவே என்னாலும் வாழ முடிகிறது நானும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க முடிகிறது நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடிகிறது புத்தகங்கள் இல்லை என்றால் ஒன்றுமே தெரிந்திருக்காது முன்னால் நடந்தது எதுவுமே தெரிந்திருக்காது இது வரைக்கும் என்ன சம்பவித்தது என்று எழு தெரிந்திருக்காது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது என்று தெரிந்திருக்காது புத்தகங்கள் இருக்கறதினால் தான் பழைய காரியங்கள் நன்மையான காரியங்கள் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு நன்மையான பல காரியங்கள் கண்டுபிடிப்புகள் எல்லாமே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதினால் தான் அன் நான் தெரிந்துகொள்ள முடிகிறது புத்தகங்கள் இருப்பதினால் தான் பழைய நிலைமையிலே எப்படி இருந்தார்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று கம்பேர் பண்ண முடிகிறது அநேக நல்ல காரியங்களை தெரிந்துகொள்ள முடிகிறது ஒரு புத்தகம் வாசித்தால் தான் நல்ல நிலமைக்கு வர முடியும் பழைய காரியங்களை எல்லாம் நன்மை தீமை எல்லா காரியங்களையும் தெரிந்துகொள்ளலாம் நாடு எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமையில் இருந்து இப்பொழுது முன்னேறி உள்ளது ந முன்னேற்றம் அடைந்துள்ளது என்றது கணிக்க முடிகிறது புத்தகங்கள் தான் இப்பொழுது படிக்க ப படிக்க நம் நம் நிலைமையை மாற்றுகிறது புத்தகங்கள் படித்ததால் தான் நான் அறிவாளியாக முடிகிறது பாட புத்தகங்களிலே அநேக நல்ல காரியங்கள் முக்கியமான காரியங்கள் இருப்பதனால் தான் நல்ல தலைவர்கள் உருவாகிறார்கள் அதனால் எனக்கு புத்தகம் வாசிக்கிறது மிகவும் பிடிக்கும் அதையே என்னோடய வாழ்க்கையில் ஒரு செயலாக வைத்திருக்கிறேன் புத்தக வாசிப்புக்களை இருக்கிற அநேக புத்தகங்களையும் வாங்கி கொடுக்கறேன் அ மற்றவர்களும் படிக்கும்படி செய்கிறேன் அதையும் கடைபிடிக்கிறேன்